வாழ்க்கையில் வந்து கலைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது கலைகள் வந்து நிறைய இருக்குது சமையலும் ஒரு கலைதான் பாட்டு ஒரு கலைதான் நடிப்பு ஒரு கலைதான் அப்புறம் வந்து ஒரு அலங்காரம் பண்ணி வீட்டை அலங்காரம் பண்ணுறது ஒரு கலைதான் ஒரு பூ வந்து நல்லா டிஸைனாக கட்டுறதும் ஒரு கலைதான் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கலை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்த கூடியதாக இருக்குது இது நம்ம சமுதாயத்தை வந்து சிறப்பாக இருக்க எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கனா இது மூலியமாகதான் வந்து மு முன்னேற்றம் அடைஞ்சி வருது ஒரு கலை மூலியமாக இப்போ ஒரு நாடகம் நடிக்கிறதுன்னு அந்த காலத்தில் நாடகம் நடிச்சிட்டிருந்தாங்க இந்த காலத்தில் மறுபடி அதை வந்து திரைப்படமாக வச்சு திரைப்படம் வந்து இன்னும் வந்து டிஜிட்டல் முறையில் நடிப்பு ஏற்பட்டு இப்போ பல இது இதாக ஆகியிருக்கு இந்த மாதிரி வந்து இந்த இது வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்மளுக்கு செ போகுது கலைங்கிறது அதனால கலை வந்து எல்லா இதுலேயும் உள்ளது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கணும்